ஹலோ ஹலோ சார் வி பி ட்ராவல்ஸ் ஓனர் பேசுகிறீங்களா சார் சார் நாங்கள் இந்த வீகென்ட் வந்து கோட்டை பெருமாள் ஆலயத்துக்கும் அரசு தேவாலயத்துக்கும் அழைச்சுட்டு போகலான்னு இருக்கோம் இந்த வீகென்ட் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் எதுனா வாடகை இருக்கா ஃப்ரீயா சரிங்க சார் கோட்டை பெருமாள் டெம்பிளுக்கும் அரசு தேவா ஆலயத்துக்கும் போகலான்னு இருக்கோம் ஒரு பதினஞ்சி பேர் போகலான்னு இருக்கோம் எவ்வளோ சார் ஆகும் அரசு தேவா ஆலயத்துக்கும் ஆமாங்க சார் அங்கேயே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி சார் மூணு நாள் ஆ சரிங்க சார் தங்குகிறதுக்கு இடம் எல்லாம் இருக்குமா சார் தங்குகிறதுக்கு இடம் எல்லாம் இருக்கா சார் ஆமாம் சார் சரிங்க சார் அங்கங்கே தெரிஞ்ச ஆளாக தெரிஞ்ச ட்ரைவராக அனுப்புங்கள் சார் எவ்வளோ சார் ஆகும் மூணு நாளைக்கு ஆமாம் சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு பதினைஞ்சுங்களா டீசல் செலவெல்லாம் உங்களுதா எப்படி சார் நாங்கள் தான் பார்த்துக்கணுமா ஆ சரிங்க சார் அப்புறம் காலையில் எவ்வளோ நேரத்துக்கு சார் வர்றீங்க சரிங்க சார் நாங்கெல்லாம் சனிக்கெழமையே கூப்பிட்டு ஞாயித்துக்கெழமை விடிய காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போகலாம் சார் சரிங்க சார் ஆமாங்க சார் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துவிடுங்க நாங்கள் போய்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சேர்கிற மாதிரி போய்டலாம் எவ்வளோ சார் கிலோமீட்டருக்கு இது அங்கே போகிறத்துக்கு கிலோமீட்டர் எவ்வளோ சார் இதுக்கு எவ்வளோ கிலோமிட்டர் சார் நானூறா ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்